சார் எனக்கு வந்து கோல்டு லோன் வேணும் சார் அதுக்கென்ன சார் ப்ரொசீஜர் ரெண்டு சவரன் இருக்குது சார் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் அப்படியா சார் அதுக்கென்ன சார் ப்ரொசீஜர் சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ ஆமாம் சார் சொல்லுங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் நான் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் சார் அதனால் அவங்களும் வரணுமா ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் காலையில் ஒரு பத்து பதினொரு மணிக்கு வரலாமா சார் ஆ சரிங்க சார் பின்னே வந்துவிடுறேன் சார் பத்து மணிக்கெலாம்